வணக்கம்பா வந்து உக்காருங்க ஆமாம்பா ஆமாம்பா எல்லாத்துலேயும் மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கான் மேக்ஸ்லேயும் ரொம்ப கம்மி தமிழ் எல்லாேருக்கும் வர்றதுதான் அதுலேயும் கம்மி என்னதான் பண்ணுறதுனே தெரில நாங்கள் ஸ்கூலிலே டியூசன் சொல்லித் தர்றோம்பா நீங்கள் வேணால் ஸ்கூலில் டியூசன் சேர்த்து விடுங்க அப்படியாவுது படிக்கிறானானு பார்ப்போம் வீட்லெலாம் சரியாக வந்து ஹோம் ஒர்க் செய்கிறானா கொண்ட கொஞ்சம் கண்டித்து வைங்கப்பா எங்கேயும் வெளில விளாட விடாதீங்க பசங்கள் விளாட்றத பார்த்தா அங்கேயோ போய்விடுவான் அதனால கொஞ்சம் கண்டித்து படிக்க வைங்க நாங்களும் இங்கே கண்டிக்கிறோம் டியூசன் வந்து சாயந்திரம் நாலு மணிக்கு ஸ்கூல் முடியுமா அதுலேருந்து ஒரு ஆறுமணி வரைக்கும் டியூஷன்பா ஆ கொடுக்கலாம்பா டியூஷன் ஃபீஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா கேட்பாங்க அதுவும் கட்டணும் ஆ வீக்காக இருக்க சப்ஜெக்ட்டு மட்டும்தாம்பா எடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபா கூட வருமேபா சரிப்பா சரி சரி நான் சரி நாங்கள் இங்கேயே கண்டிக்கிறோம் நாங்களும் ரொம்ப கண்டிக்க முடியாது நீங்களும் சொல்லி வைங்க மேம் மிஸ்சு சொல்லுவாங்க கேட்டுக்கோ அதலாம் கேட்டுக்கோனு சொல்லுங்க நாங்கள் நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம்ப்பா இன்னும் ஒரு பத்து நாளில் நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம் யூனிபார்ம் ஃபீஸ்சு சொல்லி அனுப்புகிறோம் பசங்கள் பையன்கிட்ட சொல்லி அனுப்புகிறோம் டைரிலேயும் எழுதி அனுப்புகிறோம் நீங்கள் அப்போ கொடுத்தாப் போதும் ஆ இங்கேயே கொடுத்துடுங்கபா அடுத்த வருஷம் ரெண்டு மாதத்துல ஒரு ஆன்வல் டே இருக்குதுபா அதில் வந்து நிறைய போட்டியெலாம் வைக்கிறோம் டான்ஸ் போ டான்ஸ் போட்டியெலாம் வைக்கிறோம் அதலலாம் வந்து அவனை கலந்துக்க வைக்கிணும் இப்போ நாங்கள் டான்ஸ் போட்டி வைச்சோன்னா அதுக்கு வந்து நிறையா டா வீட்லெலாம் அவன் ஆடி கற்றுக்குணும் நீங்கள் இங்கிருந்து வெளியில் டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்றதுனாலும் ஏ சேர்த்து விடுங்க அது மாரி எல்லாப் இப்போ நாங்கள் எல்லா இதே மாரி எல்லா அப்பா அம்மாகிட்டையும் கேட்டுவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது வச்சுதாம்பா புதுசாக ஒரு டான்ஸ் மாஸ்ட்ரை கூப்பிட்ணும் ம் தேங்க்யூ தேங்க்யூபா